தொழில்நுட்பம் மாற்றம் தொழில்நுட்பம் மாற்றம்னா இப்போ வந்துவிட்டு தொழில்நுட்பம் மாற்றம்னா அம் விவசாயம் அதுலாம் இருக்கு மிக்சி கிரைண்டர் அதுலாம் வந்து தொழில்நுட்பம் தான் விவசாயிங்கள்லாம் அறுவடை செய்யறாங்க அப்படின்னா முன்னெல்லாம் அறுவடைக்கு ஆள்லாம் தேடுவாங்க அவங்களுக்கு கூலி கொடுக்கணும் அவங்க சாப்பாடு மற்ற செலவுலாம் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்துக்குனே மிஷின் வந்துட்டு உழவடிக்க மிஷின் அதை அப்படியே எல்லாத்துமே யூஸ் பண்ணி அறுத்துட்டு அறுவலாம் அதை எல்லாத்தையுமே தனி தனியே எடுத்து வைக்கிற அளவுக்கு இப்போ வ எல்லாமே வந்துவிட்டு தொழில்நுட்பத்து காரணம் மொபைல் தான் மொபைல் பார்த்தீங்னா முன்னெல்லாம் வந்துவிட்டு எதாவது ஒரு செய்தி இப்போ ஒரு டெத்து செய்தியே அனுப்பனுனா கடிதம் தான் எழுதி அனுப்பனும் அந்த கனிதம் போகவே ரெண் நாள் ஆகும் அந்துக்குள்ளே நம்ம இறந்த பாடியவே தூக்கிட்டுவாங்க அதை மாதிரி இருந்துச்சு அப்போ உள்ள காலக்கட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மொபைலின்றதுனால இப்போ மொபைல் கால் பண்ணி இதை மாதிரி உடம் சரில அப்படின் சொன்னாலே சீக்கிரம் வள அளவுக்கு இப்போ ஃபோன் இருக்கனால எல்லாமே வளர்ந்துடுச்சி ஃபோன் இருக்கிறனால எல்லாம் வளர்ந்துடுச்சி எதோ பேங்க்கு போகணும் அப்படின்னா பேங்க்கு நம்ம போயிவிடுவோம் அங்கே போயிவிட்டு சலான்க்கு போயிவிட்டு ஒரு மண்நேரம் நிற்போம் அது வாங்கணும் சலான் வாங்கனதுக்கப்புறோம் என்ட்ரி பார்க்கணும் அதுக்கு நிற்போம் அதை பார்க்கறது இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் போயிவிட்டு சேர்ச் பண்ணாலே எல்லாமே வந்துருது அதை மாதிரி தொழில்நுட்பம் வந்து எல்லாமே அதிகமாக வந்துச்சி இத் காரணமே மொபைல் ஃபோன் தான் மொபைல் ஃபோன் இல்லைன்னா எதுவுமே இல்லை தான் பட் ஆனால் அவ்வளோவா யூஸ் பண்ணக்கூடாது மொபைல் ஃபோன்னு அதனால் இந்மாரி முக்கியமான செய்திகள் சொல்றதுக்குலாம் மொபைல் ஃபோன் அவசியம் ரொம்ப தேவை யாருக்காவது உடம் சரில்லைனாக்கூட ஒரு ஆட்டோ வரணும் அப்படின்டக்கு நம்ம ஃபோன் அடிச்சு டக்குன்னு சொன்னோனா வந்து கூட்டியிட்டு போயிவிடுவாங்க